இப்போ நம்ம குழந்தைங்கள பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் அங்கே வந்து எல்லாத்துக்கும் பணம் தான் தேவைபடுது பணம் அதிகமாக கட்டுகிற ஸ்கூல்லும் இருக்குது கம்மியாக கட்டுகிற ஸ்கூல்லும் இருக்குது அதில் வந்து என் புள்ளைங்களை வந்து கா காசு கம்மியாக கட்டுகிற ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்கன் எங்கள் பிள்ளைங்கள வந்து இப்போ வ வருஷசத்துக்கு பன்னெண்டாயிரம் கட்டுற கட்டுறன் யோகா கிளாஸ்சு ஹிந்தி கிளாஸ்சு அப்புறம் இடையில் டைக்கு ஸுவுக்கு டிரஸ்சுக்கு எது எதுக்கு காசு கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் பணம் கட்டிதான் ஆகணும் எல்லாத்துக்கும் பணம் கட்டிட்டுதான் இருக்கோம் அதில்லாமல் இடையில் எதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சாங்கன்னா அதுக்கும் பணம் கட்ட கட்டிட்டுதான் இருக்கோம் பிரைவேட் ஸ்கூலில் பிரைவேட் ஸ்கூல்னா பணம் கட்டிதான் ஆகணும் பிள்ளைங்களுக்கு